நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிணேன் அந்த அங்கே வந்து நிறைய ப்ராடக்ட்டு இது மாதிரிலாம் ஆன்லைனில் வந்து இருந்துச்சு இப்போது வந்து எனக்கு வந்து குர்த்தி இப்போது வந்து ஆன்லைனில் வந்து ஒன் வீக் முன்னாடி இருக்கும் அப்போ வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிணேன் அம்பர்லா மாடல் தான் நிறையா ஜிமிக்கி அதில் வந்து நிறைய ஜிமிக்கி இது மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கலரில் இருந்துச்சு அதே அதே மாதிரிதான் வந்துருந்ச்சு நான் நினைச்சேன் வேறுதான் வரும் அப்படின்னு நினைச்சேன் அது மாதிரிலாம் வேறு இதெல்லாம் வரலை நான் என்ன கலர் அவர்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேனா அதே கலரு என்னென்ன டிசைனு அப் அப்படின்னு பார்த்திங்ன்னா வந்து அந்த இதில் டிசைன்னு ஒர்கெலாம் நான் பார்த்தா மாதிரியே இருந்துச்சு வந்தது செலக்ட் பண்ணிணேன் நேரடியாகவே வந்து ஆன்லைனில் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க ஆன்லைனில் அனுப்பி விடும் போது சரி இவங்க வந்து கொடுக்கும் போது வந்து சரி கிழிஞ்சிருக்கும் அப்படின்லாம் நினைச்சேன் எதுவும் கிழியலை ஸ்டோன் ஒர்க்கெலாம் வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு பார்த்தேன் எதுவும் விழுலை அப்புறம் வந்து நான் அந்த ட்ரெஸை போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து கரெக்டாக சைஸெலாம் அவர்களுக்கு வந்து நான் சைஸெலாம் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி எனக்கு என்ன சைஸு என் கலருக்கு நல்லா கரெக்டாக இருந்துச்சு என் எனக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சைஸும் இருந்துச்சு அதுவும் போட்டேன் அதே மாதிரியே கரெக்டாகவும் இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த துணியை வந்து நான் தோய்ச்சு பார்த்தேன் எந்த சாயமும் எதுவும் போகலை ஸ்டோன் ஒர்க்லாம் விழுந்துடுமோ அப்படின்னு பயந்தேன் அது மாதிரிலாம் எதுவும் ஆகலை அப்புறம் வந்து இந்த கம்மல் இந்த ஜிமிக்கி ஜுவல்லர்ஸெலாம் நிறைய இருந்துச்சு இந்த ட்ரெஸுக்கு ஏற்ற மாதிரியும் மேச்சிங்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடிகிட்டுருக்கும்போது ஆன்லைனில் இருந்துச்சு சரி எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த டிரஸுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைனில் வந்து இந்த ஜூல்லர்ஸெலாம் பார்க்கும்போது அழகளகா இருந்துச்சு ஸ்டோன் ஒர்க்கெலாம் நல்லா வச்சு அழகளகா இருந்துச்சு அவங்க வந்து நேரடியாக வந்து கொடுக்கும்போது சரி அறுந்துருமோ அப்படிலாம் பயந்தேன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்புறம் வந்து ஆன்லைன்லேயே வந்து செப்பல் இது மாதிரிலாம் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிணேன் எனக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன சைஸு என்ன டிசைன்னு என்ன கலரு இது மாதிரிலாம் நான் போட்டேனோ அதே மாதிரியே வந்திருந்துச்சு இப்போது வந்து ஒன் மன்த்து டூ மன்த்து போட்டுருப்பேன் எதுவுமே ஆகலை ஆன்லைனில் வந்து நான் பார்த்த மாதிரியே வந்துருச்சு இன்னமும் அது செப்பலு வந்து இன்னும் ஒள ஒழைக்கிது ஏதோ டேமெஜெலாம் ஆகலை அவங்க வந்து கொடுக்கும் போது அப்புறம் இதே ஆன்லைன்லேயே வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜூ இது மாதிரிலாம் பாத்தேன் அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து நான் நேரடியாகவே நான் கடைக்கு போய் இந்த வாஷிங் மிஷின் சேரு ஃப்ரிட்ஜு இது மாதிரிலாம் போய் பார்த்தேன் எனக்கு பிடிச்சுதிருந்த மாதிரியே அங்கே அங்கே இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த சோபா பெட்டு இது மாதிரிலாம் போயி பார்த்தேன் கல் மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நெனைச்சேன் சரி அது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போது அதில் தூங்கும் போது வந்து பெட்டில் தூங்கும் போது உடம்பு வலி அப்படிலாம் எதுவும் இல்லை அப்புறம் வந்து காலையில் எழுந்திரிக்கும் போது கை காலெலாம் ரொம்ப வலிக்கும் இந்த பெட்டில் படுத்து தூங்கி எழுந்திரிக்கும் போது வந்து நல்லபடியாக இப்போ வந்து நல்லா எழுந்திரிக்கிறேன் உடம்பு வலி எதுவும் இல்லை நான் அந்த பெட்டு வந்து இப்போது வந்து டூ மன்த் கிட்டே இருக்கும் இப்போயும் ஒழைச்சிட்டுதான் இருக்கு எந்த டேமேஜும் எதுவும் இல்லை அப்புறம் வந்து இந்த வாட்ச்சு இது மாதிரிலாம் ஆன்லைனில் பார்த்தேன் டூ மன்த் கிட்ட இருக்கும் அந்த வாட்சு இன்னமும் நல்லாதான் ஓடிக்கிட்டு இருக்குது ஆன்லைனில் போய் எது பார்த்து வாங்கினாலும் இப்போ வந்து கரெக்டாவும் வந்து அந்த அட்ரஸில் கொடுத்துடறாங்க எந்த டேமேஜும் இல்லை அது வந்து ஆன்லைனில் வாங்குறது வந்து ரொம்ப ஒழைக்கிது